உள்ளே வரலாமா சார்

ஒன்றும் இல்லை சார் நான் வந்துவிட்டு நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேந்து வரன் அங்கே வந்துவிட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஒழுங்காகவே ஏரியமாட்டேங்கிது சார் இப்போ வரைக்கும் ஏரியவே இல்லை நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுங்க சார் அங்கே வந்துவிட்டுங்க சார் இப்போ லைட் எரியவில அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார் நைட் நேரத்துலலாம் எங்கேயுமே போக முடியலை அவங்களால வெளியில அதனால் வந்துவிட்டு என்னாவுதுன்னா அவங்களுக்கு வந்துவிட்டு சரியாக ஏற்கனவே அவங்களுக்கு வயசானவங்கங்கிறதுனால பார்வையும் முன்னாடி இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு இப்போ லைட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களால எங்கேயுமே போக முடியுறதில்லை அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க சார்

ஆமாம்ங்க சார் நீங்கள் வார்டு மெம்பர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போய்ருந்திங்க எங்கள் சார் அவங்க வந்துவிட்டு அவங்க வீட்டில் இருக்க வேலையை பார்க்கறதுக்கு தான் சார் அவங்களுக்கு சரியாக இருக்கு அது மட்டும் இல்லை சார் இப்போ வயசானவங்க ஒருத்தர் வந்துவிட்டு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து சாக்கடைக்கு தோண்டிருக்கோம்ல சார் அந்த குழிலாம் ஆ லைட் இல்லாததுனால அதற்குள்ளே போய் ஒருத்தர் விழுந்துட்டாரு சார் ஒன்றும் ஆகலை சார் அப்புறம் அங்கே இருக்கிற யூத்லாம் சேர்ந்து அவரை போய் ஆஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் இப்போ நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துவிட்டு போனிங்கல்ல அன்றைக்கு நைட்டு தான் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது லைட் வந்துவிட்டு அப்பப்போ எரியுது அப்பப்போ நின்று போய்டுதுங்க சார்

ஓகே சார் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க பாருங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே சார் இந்த பிரச்சனை சரியாகும் ஓகேங்க சார் தேங்க் யூ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார் கண்டிப்பாகங்க சார் இப்போ நேரில் வந்த மாதிரி திரும்பவும் நாங்கள் வரமாதிரி இருக்க கூடாது அப்படின் நினைக்கிறோம் சார் ஓகேங்க சார்